பதினாலு நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்து ஒன்பது ஏழு மூணு ரெண்டாயிரத்து பன்னிரண்டு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்து பதினான்கு பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்து பதினெட்டு பதினைந்து பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்து நாலு